அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நான் சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் எங்கள் அப்பா அம்மாயெல்லாம் மீன் பிடிக்க இட்டுனு போய்விடுவாங்க இந்த ஏரி குட்டை குளம் அந்த சைட்டெல்லாம் மீன் பிடிக்க இட்டுனு போய்விடுவாங்க அப்பெல்லாம் பார்த்தோனா நிறையா மீன் இருக்கும் கெண்டை இந்த குஸ்மா ஜிலேபி விரால் இப்போ நிறையா மீன் மீன் இருக்கும் அப்புறம் அந்த வலை போட்டு துாண்டில் போட்டு அப்பெல்லாம் பிடிச்சி வீட்டுக்கு எடுத்துனு வந்து சுட்டு சாப்பிட்னு வந்தேன் அப்பெல்லாம் ரொம்ப சத்தாக இருந்துச்சு மழைக் காலத்துலெல்லாம் இப்போ அதுக்கப்புறம் இப்பெல்லாம் பார்த்தோனா இந்த இப்போ இருக்கிற இதை நம்ம பார்த்தோனா போய் பார்த்தா இந்த ஏரி குளம் சைட்டெல்லாம் இந்த கோழி ரெக்கை இந்த கழிவெல்லாம் பிடிச்சி தண்ணியை ரொம்ப மாசுப்படுத்தி மீன் அதிலே செத்து கிடக்குது இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷனில் பார்த்தா அதனாலே சரியான குடும்பம் நடத்த முடியல வருமானம் வரமாட்டேது அதனாலே வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த கூலி தொழிலுக்கு போயிடுறாங்க ரொம்ப இதாக இருக்குறது இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு இதுக்கப்புறம் எங்களுக்கு எதனால் கோரிக்கை எதனால் வைக்கணுன்னால் இந்த அந்த சைட்டெல்லாம் இந்த கழிவறை இந்த கோழி ரெக்கயெல்லாம் அதெல்லாம் தடுத்து நிறுத்தணும் அந்த சைட்டெல்லாம் கவர்மெண்ட்டெல்லாம் அடுத்த இது தலைமுறைக்காச்சன்னால் தெரியணும் இந்த இந்த மீனெல்லாம் இருந்துச்சு இந்த மீன் இந்த மீன் சாப்பிட்டா சத்து இந்த மீன் சிறு சாப்பிட்டா தெரியணும் அவர்களுக்கு அந்த தொழிலே இல்லாமல் போயிருச்சு அப்புறம் பார்த்தன்னா மீன் சுத்தமாக இப்பெலாம் பார்த்தா மீனே கிடைக்க மாட்டுது இப்போ குட்டை ஃபுல்லாக இந்த இதாக இருக்கும் ரொம்ப அந்த கோழி ரெக்கை இதுதான் ரொம்ப கிடக்குது கிடக்குது ரொம்ப கிடக்குது டேங்க்கு அதுமாரி இன்னும் ரொம்ப கடல் அந்த இப்போ இப்பெல்லாம் பார்த்தா இப்பெல்லாம் பார்த்தா கடலில் போய் பிடிச்சினு வராங்க வலை போட்டு போட்டில் போய் போட்டு அங்கே போய் பிடிச்சினு வந்து விற்க ஆரமிக்கிறாங்க அப்போ அதுதான் ரொம்ப இதாக கஷ்டமா இருக்குது இப்போ வந்து நாட்டு மீன் சாப்பிட்டு கடல் மீன் சாப்பிட்டு இந்த நண்டு ரொம்ப கடல்லிருந்து பிடிச்சினு வராங்க மீனெல்லாம் அதெல்லாம் ஐஸு பெட்டி போட்டு மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் ஒரு ஏன் ஒரு வாரம் ஒரு மாதம் கூட வருது ஒரு மாதம் கழிச்சி ட்ரக்கில் இழுத்துனு வந்து வச்சு அவங்க ஒரு தனி ரேட்டு போட்டு அவங்க வாங்கிறவுங்கள்ட்ட அவங்க ஒரு தனி ரேட்டு போட்டு தெரு தெருவாக அவங்க விற்றுனு வராங்க ஐஸ் பெட்டியில் போட்டு அந்த மீனெல்லாம் ரொம்ப மாத கணக்கு வார கணக்கெல்லாம் ஆகி ரொம்ப வேறு அதெல்லாம் சாப்பிட்டு இதே நாட்டு மீனாக இருந்தான்னால் பிடிச்சுனு வந்து அடுத்த நிமிஷமே சாப்பிட்டு நம்ம உடம்புக்கு சத்து அந்த டைம்லெல்லாம் இப்போ அதுதான் இப்போ கவர்மெண்ட் அதனால்தான் அவங்க கோரிக்கை அவங்க எதனால் நடவடிக்கை எடுக்கணுனால் இப்போ அந்த ஏரி சைடு குளம் சைடெல்லாம் அந்த கோழி ரெக்கை இது இந்த கழிவு நீர் அதெல்லாம் அவங்கள்லாம் கொஞ்சம் தடுத்து நிறுத்துனால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் எங்கள் தலைமுறைக்கு அடுத்து அடுத்து கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்க மீனெல்லாம்